பெரம்பலூர் டிஸ்டிரிக் அப்படின்னு பார்த்தா பெரம்பலூர்ல இருக்கறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபெஸ்லிட்டும் ஃபெஸ்லிட்டிஸ் அதாவது பஸ் ஃபெஸ்லிட்டிஸ் ஆட்டோ எதாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்க போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கரெக்டாக தான் இருக்கு அப்படி படி பார்த்தா அவங்களுக்கு வந்து ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பெரம்பலூர்ல இருக்கனால அவங்களுக்கு ட்ராவல் பண்ணவும் ஈஸியாக இருக்கு ஆனால் பெரம்பலூரில் சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி எப்படி விரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விரும்பணும் அப்படின்னா அதிகமாக எங்கெங்க இப்போ ஆட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே அதிகமாக எங்கெங்க போகறாங்களோ அந்த ஆட்டோஸ் ட்ரைவர்ஸும் சரி அவன் அங்கே தான் மக் அவங்க சொல்லுறதும் சரி தான் அவுங்க அதிகமாக அவங்களுக்கு எங்கள் ஜனங்கள் ஏறுறாங்களோ அங்கே தான் போய் இருக்கணும் அங்கே தான் போய் ஆட்டோ ஓட்டணும் அவங்க நினைக்கறது கரெக்ட் தான் இருந்தாலும் பஸ்ஸு வந்து கொஞ்சம் அடிக்கடி சீக்கிரமாகவே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஓ ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே எல்லா பஸ்ஸும் தனியாராக இருந்தாலும் சரி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி இந்த டைமுக்கு அப்படின்னு கரெக்டாக வந்து இப்போ கரெக்டாக வந்து கரெக்டாக இருக்கும் இதே இது இப்போ ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எதாச்சும் நடந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து எப்பையுமே வந்து ரொம்பவே அது கஷ்டமாக தான் இருக்கும் ம் வேறு மக்கள் வந்து அவங்க விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியே சில டைம் வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் பஸ் ஃபெஸ்லிட்டிஸ் வந்து ஏ இப்போவே நல்லா கிடச்சிட்டு தான் இருக்கு ஆனால் வந்து எப்போயாச்சும் சில டைம் அப்படின்னா மட்டும் தான் பஸ் ஃபெஸ்லிட்டிஸ் வந்து பஸ்ஸு ஃபெஸ்லிட்டிஸ் எல்லாம் கிடச்சி தான் இருக்கு பஸ்ஸு வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு எதாச்சும் ஒன் டைம் டைம்மில் கரெக்டாக வர்றதில்லை இதே ஆட்டோ அப்படின்னா அதே நேரத்தில் வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு தெரில சில ஊர் யாருமே இல்லாத ஊர் யாருமே ஏறாத ஊரில் வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா அங்கே இல்லை வேறு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு அவங்க சொல்லுறதும் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த இடத்துலையும் வந்து அதிகமாக ஆட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக அதை வந்து விடுறது இல்லை இப்போ இயக்கத்திற்கு வந்த எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கு அதே மாதிரி போக்குவரத்தும் சரி அப்போ வாங்க அவங்களோட தினசரி வாழ்க்கையும் சரி எல்லாம் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றுற மாதிரி கரெக்டாக நடக்க தான் செய்யுது ஏன்னா எல்லாமே பஸ்ஸு இதெல்லாம் கிடைக்கிறனால அவங்க அங்கே அங்கே போய் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க அதனால் அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க அது கரெக்டாக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க வேறு எது வேறு எதாச்சும் வேணும் ஸ்கூல் எல்லாமே சரி இப்போ ஃபெஸ்லிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு அவங்களுக்கும் சுற்றி உள்ளவங்களுக்கும் எல்லாமே வாய்ப்பு கிடைக்கிறனால அவங்க வந்து பெரம்பலூரை தாண்டி இருந்துக்கும் கிராமத்தில் இருக்கோம் அப்படின்ற நினப்பு அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியார் பேருந்து த நிறையவே இருக்கிறனால அவங்கனால பெரம்பலூரில் வந்து என்ன வேணுமோ அவங்களுக்கு தேவையானத வாங்கிட்டு போயிர்றாங்க ஸோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்றுற மாதிரி இப்போ வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு